இப்போ நம்ம செடி கொடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறையா இருக்குது அது வந்து நம்ம நிறையா இருக்குது அதில் நம்ம வீட்டிலேருந்து வச்சு வளர்க்குறது கொஞ்சம் செடிதான் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன் செடி கொடிதான் வீட்டிலே வச்சு வளர்த்துட்டு இருக்கேன் அது வந்து செடி கொடிகள் வந்து எப்படின்னா அவரைக்கொடி அப்புறம் இது ஓமவல்லி ஓமவல்லி அந்த கொடி அப்புறம் வந்து சுரைக்கொடி அப்புறம் பூசணிக்காய் பூசணிக்கொடி சுரைக்கொடி அவரைக்கொடி கொத்தவரங்கா இது மாதிரி நிறையா செடி அப்புறம் பூச்செடியெல்லாம் நிறைய இருக்குது செம்பருத்தி பூ டிசம்பரு கனகாமரம் இதுபோல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாதிமல்லி இது மாதிரி நிறைய செடியெல்லாம் இருக்குது மல்லிகை செடியெல்லாம் இருக்குது அரும்பு இதெல்லாம் வச்சு சாதிமல்லி இதெல்லாம் வச்சு நம்ம வளர்த்து விட்டோம்னா நான் வளர்த்துட்டு தான் இருக்கேன் வீட்டில் கொஞ்சம் செடியெல்லாம் வீட்டில் இருக்குது கொடியும் இருக்குது நம்ம வெண்டைக்காய் வெண்டைக்காய் அப்புறம் நிறைய காய் வகைகளெல்லாம் கத்திரிக்காய் இது மாதிரிலாம் வீட்டில் வச்சு வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிறதுக்கு உதவும் அது வந்து இதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னா கெமிக்கல் வா கெமிக்கலில் வாங்கிட்டு நம்ம வந்து போட்டோம்னால் அது வந்து நம்ம நம்ம சாப்பிட்றதுக்கும் இதாகாதில்ல அது மாதிரி நினச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம வீட்டில் உள்ள உரங்களே மாட்டு ஒட சாணம் அப்புறம் ஆட்டு சாணம் இதெலாம் போட்டு நல்லா வளர்த்தோம் அப்படின்னா உரம் இந்த மாதிரி களிமண் அந்த மாதிரி இடத்துல இல்லாமல் நம்ம வீட்டில் கொள்ளையில் போட்டு நல்லா அதை டெய்லியும் பராமரித்து தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா வளர்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதை அந்த செடி கொடிகளெல்லாம் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிறையா காயெல்லாம் தரும் அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கும் நல்லது அது மாதிரி வெளியில் போய் கெமிக்கல் வாங்கிட்டு வந்து போடாமல் அது மாதிரி கெமிக்கல் கலந்த பொருள் அதெல்லாம் வாங்காமல் நம்ம அத்தியாவசிய பொருள் இப்போ தக்காளி வெங்காயம் உருளைக் கெழங்கு அது வந்துட்டு எப்படின்னா வாங்கி தான் ஆகணும் இப்போ இப்போ நம்ம ஏரியாவில் கிராமத்தில் காய்க்கக்கூடிய நல்ல மண்ணாக இருக்கணும் அப்போ நமக்கு வந்து வேஸ்ட்டாகும் அதனால் நம்ம இடத்துல உள்ள மண்ணை வச்சு பராமரித்து நிறைய செடிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் கொடி வச்சு கொடி அதில் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா அதிலேருந்து நம்ம பறித்து இயற்கையாக சாப்பிடலாம் இல்லையா அது மாதிரி நிறையா வெண்டைக்காய் கொத்தவரங்கா அவரைக்காய் அது மாதிரி வீட்டிலேருந்து பறித்து சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா இதிலெல்லாம் போட்டிருப்பாங்க கிராமத்து சைடு அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறையா டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த மாதிரி அது மாதிரி பூச்செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையில் போய் பூ வாங்கிறத்துக்கு வீட்லேயே மல்லிகை செடி டிசம்பர் அது மாதிரி வச்சு நிறையா செடியெல்லாம் இருக்குது அதெல்லாம் வாங்கி ரோஸு இதெல்லாம் வாங்கி நமக்கு பிடிச்சதெல்லாம் ரோஸு இதெல்லாம் அதனால் அதெல்லாம் வாங்கி வச்சு வளர்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து அதுக்கும் கெமிக்கல் உரம் வாங்கி போடாமல் இந்த மாதிரி முட்டை ஓடு அதுக்கும் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் முட்டை ஓடு போடலாம் அந்த முட்டை ஓடை காய வச்சு அதை போட்டு அந்த முட்டை ஓடு போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் உரமாக வளரும் இது மாதிரி நிறைய இயற்கையான முறையில் உள்ள மருந்துகளெல்லாம் நம்ம போட்டோம்னால் நல்லா வளரும் இது மாதிரி என்ன அந்த மண்ணுக்கேற்ற மாதிரி எந்த செடி வளரும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா அது வளரும் அதே மாதிரி நம்ம இப்போா வளர்க்க மட்டும் முடியாது அதுக்கப்புறமும் அந்த செடிகளில் வரக்கூடிய நம்ம பாதுகாக்கணும் அதனால் அதை வளர்த்து விட்டுவிட்டு ஆடை விட்டோம்னால் அது வந்து சாப்பிட்டுட்டு போய்விடும் அதனால் நம்ம அதுக்காக வேலியெல்லாம் போட்டு வேலி வச்சு அடைச்சி நம்ம வீட்டில் தனியாக அதுக்குன்னு டெய்லி காலையில் எழுந்திரிச்சி தண்ணி ஊற்றுறது அந்த செடியெல்லாம் எப்படி இருக்குதுனு பார்க்குறது அதுக்காக தனியாக உரங்கள் அடிக்கிறது இது மாதிரி அதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கெல்லாம் நல்லா செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா பலனை தான் தரும் காய்கறியெல்லாம் தரும் அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் இந்த மாதிரி செடிங்களெல்லாம் வளர்த்தா நல்லா இருக்கும்